இந்தியாவை இந்தியாவை பொறுத்தவரையிலும் நிறைய இடங்க பார்க்க வேண்டிய இடம் இருக்குது ஒன்று டார்ஜிலிங் அடுத்து போட்டால் கல்கட்டா கல்கட்டாவுலேயும் இருக்குது டார்ஜில்ல மலைப்பிரதேசம் அது இல்லாமல் அந்த மலையில் வந்துட்டு கஞ்சன்ஜங்கா அங்கேயிருந்து பார்க்கலாம் அழகான இடம் ரொம்ப ப்யூட்டிஃபுல் இடம் அதேபோல் கல்கட்டாவிலேயும் கல்கட்டா வந்து அந்த ப்ரிட்ஜி அதாவது கல்கட்டா வந்து ரெண்டு சேருற இடம் ரெண்டு அந்த பக்கம் இந்த பக்கம் கல்கட்டாவையும் அந்த பக்கத்தில் இருக்கற இடத்தையும் சேர்க்குற இடம் வந்து ரொம்ப விருப்பட்டு அந்த ப்ரிட்ஜி பார்க்குறத்துக்கு பழைய ப்ரிட்ஜி அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அது இல்லாமல் ஊட்டி ஊட்டியும் நல்லா பார்க்க வேண்டிய ப்ளேஸ் ஹைட் ப்ளேஸு எல்லாமே இருக்குது இது போல் வேளாங்கண்ணி இங்கே இருக்குது டூரிஸ்ட் ப்ளேஸ் அதுவும் நல்லா இருக்குங்க ரொம்ப பிடிச்ச இடம் இதெல்லாம் ஜனங்கள்லாம் நிறைய போகிற வருஷம் பூராக போய்ட்டு வராங்க போகிறாங்க அதலாம் ரொம்ப பார்க்க வேண்டிய இடம் தான் அது போல் ஹைட்ராபாட் அதுவும் பிடிக்கும் இந்த மாதிரிலாம் நான் போயிட்டும் வந்திருக்கேன் பார்த்துருக்கேன் ரொம்ப ரசித்துருக்கேன் அது மட்டும் ரொம்ப ஃபுல்